ஆ நாங்கள் வந்து டூரிஸ்ட் ஏஜென்சிக்கு நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க உங்கள் நம்பர் இப்போ தாங்கள் பார்த்தோம் ஆ சொல்லுங்கள் மேம் உங்களுக்கு என்ன மேம் பண்ணித் தரணும் ஓகே ம் ஓகே மேம் ஓகே மேம் ம் ஆ ஓகே ஓகே மேம் அதுதான் மேம் உங்களுக்கு எத்தனை நாள் எத்தனை டேஸ்ஸு ஓகே மேம் ம் ஓகே மேம் ஆ இருக்குது மேம் உங்களுக்கு ஏற்றமாரி நாங்கள் வந்து உங்களுக்கு டெம்போ ட்ராவலர் வந்து பண்ணித் தருவோம் மேம் இது பஸ் வேணும்னா பஸ்ஸு இல்லை ட்ராவலரு ம் உங்களுக்கு ஏற்காடு மட்டும் போதுமா இல்லை பக்கத்தில் எங்கனாது சுற்றி பார்க்குறது மாதிரி இருக்குமா இல்லை அப்படிங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அங்கே ஏற்காட்டில் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது மேம் அப்புறம் வந்து பக்கத்தில் ஹில்ஸ் நிறையா சீனெரிஸெலாம் இருக்குது நாங்கள் அப்புறம் ஒரு பார்க் இருக்குது கவுர்மெண்ட்டு இந்த பார்க்கு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அது போற வ சேலம் மே தாண்டிதான் போவோம் ஸோ உங்களுக்கு எப்படி பசிச்சிதுன்னால் சேலம்ல என்னது சாப்பிட்டுட்டுக்கூட போகலாம் ஸோ அதனால் கேட்டேன் உங்களுக்கு ஓகே மேம் மூணு நாள் ட்ரிப்பு அப்புறம் பதினஞ்சு பேர் உங்களுக்கு எப்படி மேம் இது ட்ராவலிங் வந்து இது ஏசி பஸ் வேணுமா இல்லை நார்மலாக இருந்தால் போதுமா ஓகே அப்புறம் அக்கொமடேஷன்ஸெலாம் ம் ஓகே மேம் ஓகே மேம் ம் ம் ஓகே ஓகே மேம் எங்கள்க்கிட்ட ஆல்ரெடி ஐட்னெரி இருக்குது மேம் ஆல்ரெடி நாங்கள் என்னென்ன ப்ளேஸ் போவோம் எப்படி ஒரு ஒரு ட்ரிப்புக்கும் என்ன ஏரியா கவர் பண்ணுவோம் என்ன டைமிங்குள்ளே அப்புறம் எங்களோடய ஃபுட் அதாவது வெஜ்ஜா நீங்கள் வெஜ் ப்ரிஃபெர் பண்ணுறீங்களா நாண் வெஜ் ப்ரிஃபெர் பண்ணுறீங்களா ஆ ஓகே இல்லை நைட் மட்டுமா இல்லை மதியம் மட்டும் சில பேர் கேட்பாங்க ஸோ அந்தமாதிரி ஓகே மேம் ஓகே ஓகே ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃபென் அப்புறம் வந்து ரூம்ஸ் எப்படி மேம் உங்களுக்கு ஃபோர் மெம்பெர்ஸ் தங்குகிற மாதிரியா இல்லை எப்படி சில பேர் கப்பிள்ஸாக வருவாங்க ஸோ அந்தமாதிரி எப்படி ரூம் உங்களுக்கு அலாட்மெண்ட் வேணும் இல்லை சில இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து வீடு மாதிரியே கொடுத்துர்றாங்க ஸோ அங்கே அங்கேயே நம்ம சமைத்து சாப்புடுற ஆமாம் மேம் அந்தமாதிரியும் இருக்குது ஸோ நம்ம இப்போ பா ஆமாம் எல்லாமே இருக்கும் நம் ம் நம்மளே ஆனால் பொருள் மட்டும் நம்ம வா வெளியில வாங்கிக்கணும் இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க அங்கேயே அந்த ரெசார்ட்லேயேகூட ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மேம் நீங்கள் என்னென்ட்டு நீங்கள் இப்போ நீங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னால் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அந்த ரெசார்ட்டு உள்ளேயே ஸ்விம்மிங் இருக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்கும் அப்புறம் இந்த ஈவெண்ட்ஸெலாம் பண்ணுறாங்கல்ல இப்போ வாட்ரி பண்ணுறது பானை செய்யிறது பழைய காலத்து ஈவெண்ட்ஸ் பல்லாங்குழி விளையாடுறது இந்தமாதிரி நிறைய இருக்கும் அந்த கார்ட்டேஜ் உள்ளேயே இருக்கும் எல்லாமே குழந்தைங்க விளையாட்றதுக்கு ஸோ அந்தமாதிரிலாம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்தமாதிரியும் இருக்குது அதுக்கு ஒரு தனி பேக்கேஜ் மேம் ம் அதனால் நீங்கள் வந்து பார்த்துட்டு எனக்கு

ஓகே ஓகே மேம் நான் உங்களுக்கு இப் ஷோர் ஷோர் ஷோர் நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இப்போது உங்களுக்கு வந்து என்னோடய ஐட்னெரி எப்படி என் டீட்டெயில் நான் எல்லாமே மாடுலேஷன் ஏன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் மெம்பெர்ஸ் கேட்டதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஷெடியூல் போட்டு டைமிங்கு எல்லாமே போட்டு எப்போ அவைலபிலிட்டி உங்களுக்கு எப்போ நீ நீங்கள் நீங்கள் எவ் எவ்வளோ நாள் போகிறதா இருக்கீங்க எவ்வளோ நாளில் போகிறதா இருக்கீங்க எத்தனை நாளில் எப்போ உங்களுக்கு வேணும் ட்வெண்ட்டி லாஸ்ட் வீக்கா ஏன்னா நாங்கள் அங்கே க கார்ட்டேஜ் அவைலபிளிட்டி எல்லாமே பார்க்கணும் நாங்கள் அதனால் கேட்குறேன் ஏன்னா டேட்ட சொன்னீங்கன்னால் அந்த டேட்ல அவைலபிள் இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் ப்ரையராக புக் பண்ணிடுவோம் மேம் ஆ ரொம்ப தேங்க்ஸ் மேம் எங்களுக்கு பண்ணதுக்கு நான் ஏன்னா எங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ரெஃபெர் பண்ணுற மாதிரிதான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோமே ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே அதில் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ப்ராஃபிட்டை அதெல்லாம் கூட இல்லை நார்மலாக எங்களுக்கு எப்படி ஒருத்தவங்களை கூட்டிட்டு போய்ட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும் அவங்களோட தேவைகள் என்ன இதெல்லாம் பார்த்துதான் நாங்கள் இது பண்ணுறோம் மேம் ரொம்ப தேங்க்ஸ்ஸு நான் உங்களோடய ஹஸ்பெண்ட் நம்பரும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இது இதுதானே உங்கள் நம்பரு ஃபஸ்ட்டு உங்களுக்கும் அனுப்பிச்சிடுறேன் அவங்களுக்கும் அனுப்ச்சிடுறேன் ஸோ ரெண்டு பேருமே பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு பேக்கேஜ் ஓகேவா இவ்வளோ அமௌண்ட் ஓகேவா அப்படின்னு பாருங்கள் ஸ்பெஷலாக உங்களுக்கு வேறு என்னது ப்ளேஸஸ் அடிஷ்னலாக ஆடெப் ஆகணுன்னா கூட நீங்கள் கேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இன்னும் ப்ளேஸ் கூட ஆடெப் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் மெம்பெர்ஸ்கிட்டேயே உங்கள் எல்லார்கிட்டையும் யார் பெரியவங்களோ அவங்கக்கிட்ட கலந்து பேசி எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க நாங்களே கூட மேம் எங்கள் பெர்சன்ஸ் வந்து உங்களால் இன்கேஸ் வர முடியலன்னா கூட நாங்களே கூட அங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து பார்ப் என்றைக்கி ஃப்ரீயாக நீங்கள் அவைலபிள் இருப்பிங்கள் ஸோ அந்தமாதிரி வந்து பார்த்தா கூட உங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா மேம் ஓகே மேம் எனக்கு ஒரு வாய்ஸ்ஸு வா வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு ஹாய்ன்னு ஒரு மெஸேஜ் அனுப்பிச்சிருங்க மேம் நான் இப்பயே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுர்றேன் எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் ஃபார் காலிங் டு அவர் ஏஜென்சி மேம் தேங்க் யூ ஸோ மச் மேம் தேங்க் யூ